நான் வந்து மிக்ஸி எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி ரிப்பேர் ஆயிருச்சு சரி மிக்ஸி வாங்கலா சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு கடைபோன ஓம்சக்தி எலக்ட்ரானிக் டார்லிங்கு ஷாப்ட்ரானிக்ஸ்ஸு மூர்த்தி ரேடியோஸ் அந்தமாதிரி வசந்த் அன் கோ எல்லாம் போனேன் போய் அங்கே பார்த்திங்கனா இப்போ எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருந்தது ஓல்டு மிக்ஸி பிரீத்தி மிக்ஸி அது பார்த்திங்னா ஜாரெல்லாம் போயிடுச்சு சரி புதுசாக எது வாங்கலாம்ப அதே பிரீத்தி சோடியாவை வாங்கினோம் அது வந்து நல்லா இருந்திச்சு அதுலே வந்து ஜூஸ் பிழியிறது கட்டிங் சாப்பிங்கு நீவின்ங்கு எல்லாமே இருந்தது சரி அதான் வாங்கிவிட்டு வந்துவிட்டோம் ரேட் வந்து ஒரு ஃபிஃப்டின் சொன்னாங்க ஒரு கம்மி ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டுவிட்டு ஒரு தேர்ட்டின் சம்திங் கொடுத்தாங்க ரேட் வந்து நல்லா இருந்திச்சு வீட்டுக்கு வந்து பார்த்திங்னா யூஸ் பண்ண பண்ண பார்த்திங்னா வேலையும் சீக்கிரம் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கும் நல்ல சீக்கிரம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பலாம் டைம் சேவ் ஆகுது நல்லா அதனால வந்து பிரீத்தி சோடியாதான் வாங்கிட்டு வந்தோம் இதனால வந்து நேரில் போய் ஷாப்பிங் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ்ஸும் நல்லா இருந்துச்சு நல்லா பார்த்து பொருள்ளெல்லாம் பார்த்துட்டு கேரண்டி போட்டுக்கொடுத்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க பார்த்து வாங்கிவிட்டு வரலாம் அதனால அந்த மிக்ஸி வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துது டைம் வந்து நல்ல சேவ் ஆகுது அதனால பார்த்தினா மாவு பிசையணுனா தண்ணீபோடு இதுபோடு கை இது கையிலே எதுவுமே ஒட்டுகிறது இல்லை நீங்கள் மாவும் தண்ணி போட்டிங்ன்னா அதே வந்து மாவு பெசஞ்சு கையில வந்துருது எந்தவொரு ஹார்ட் ஒர்க்கிங்கும் இல்லை ஈஸியாக ஸ்மூத்தாக போயிவிடுது எல்லாமே